நான் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன்ப்பா பாரதி மேசனா இப்போ எங்கள் வீடு வந்து ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணலாண்ட்டு இருக்கிறோம் அதற்கு என்ன ஐடியா எந்த மாரின்னு கொஞ்சம் சொல்லுறியாப்பா நான் வந்து ஃபுல்லாக பண்ணலாண்ட்டு தான் ஐடியாவில இருக்கேன் நீ ரேட் கேட்டுவிட்டு வேணா பெட்ரூம்மு அப்புறம் எண்ட்ரன்ஸ் மட்டும் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன் அப்டிங்களா சரி இல்லை ஃபுல் வீட்டுக்கே சொலிறிங்களா எவ்வளோ எப்படி ஆகுன்னு வீடு வந்து ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு இருக்குதுப்பா இப்போ ரெண்டு பெட்ரூம் வந்து எனக்கு மூணு பெட் ரூமாக பண்ணனும் அதில் வந்து ஒரு பெட் ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை வந்து ரெண்டாக போடணும் அப்புறம் உள்ளே வந்து எனக்கு பெய்ண்ட்டிங்கு வால் பெய்ண்டிங் வேணும் அது வந்து இப்போ பெட்ரூம்க்கு வந்து கொஞ்சம் பீஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெய்ண்டிங் நல்லா வேணும்ப்பா அப்புறம் மேலே ஹாலில் வந்து இந்த சிமண்ட்லயே ஃப்ளவர் மாதிரி போடுவீங்கல்ல பெய்ண்டிங் இல்லாமல் அந்த மாதிரி போட்டு தருவிங்களா சரி வேறு ஐடியா உங்களுக்கு எதாக இருந்தால் சொல்லுங்கபா போர்டிக்கோ மாதிரி போட்டுக்குறன்ப்பா அதுவே ஓகே தான் அது வந்து முன்னாடி ரெண்டு பக்கமும் வந்து ரௌண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி வேணும்ப்பா ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வளைஞ்சி வந்த மாதிரி இருக்கும்ல அப்புறம் ரெண்டு தூண் வேணும் முன்னாடி இப்போ இதற்கு

இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் ஃபுல்லாக ரெனீவல் பண்ணுறக்கு இருபது வந்துருமா குறைக்க மாட்டிங்களா சரி ஓகே நீங்கள் வந்து போன மாதம் வந்து ஒரு வீடு பக்கத்தில் எங்கள் ஊர் சொந்தக்காரங்க வீடு வந்து இந்த மாதிரி ரெனீவல் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க அதனால் தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணேன் அவங்க வந்து சஜ்ஜஷன் பண்ணாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள் நல்லா பண்ணித்தருவேன் சொன்னாங்க அதனால் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணன்ப்பா சரிபா வந்துருங்கப்பா நான் வந்து நாளைக்கு இருக்க மாட்டேன் நீங்கள் வந்து நாளான்னைக்கு வந்துறீங்களா இல்லைனா நாளான்னைக்கு வந்து வெள்ளிக்கிழம வேறு நல்ல நாள் நீங்கள் வந்துவிட்டு ஃபுல்லாக வீட்டெல்லாம் பார்த்துட்டு எப்படி எப்படி பண்ணலான்னு இன்னும் நிறையா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொன்ன ஐடியாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி பண்ணிக்கிறதுன்னா கூட பண்ணிக்கலாம் வந்துருங்கப்பா சரி நன்றிங்கப்பா